சமையல் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில்லை இருந்தபோதிலும் அவ்வளோவாக எனக்கு சமைக்கவும் வராது ஓரளவுக்கு சமைப்பேன் பட் ஆனால் அதில் ஏதோ ஒரு குறை கண்டு என் கணவர் கூறிக்கொண்டே இருப்பார் ஆகையால் வழக்கமாக யூடியூப் பார்த்து சமையல் பண்ணுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் வழக்கமாக மீன்ஸ் நார்மலாக செய்யிற எல்லா சமையலுமே நான் பண்ணிருவேன் பட் டிஃப்ரெண்டாக எதாவது பண்ணலாம் டேஸ்ட்டியாக எதாவது பண்ணலாம் வெரைட்டி ரைஸ் மெயின்னாக பண்ணுறப்ப யூடியூப் வீடியோஸ் வந்து அதிகம் பார்ப்பேன் முக்கியமாக வெரைட்டிஸ் நார்மலாக நம்ம பண்ணுற கொழம்பையே வேற என்னென்னா அந்த காய்க காய்கறிகளை வச்சு நம்ம வேற என்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக வந்து சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில என்னென்ன வகையான டிஷ் நமக்கு வந்து பொரியல் மட்டும் தான் நமக்கு தெரியும் பட் அதில் இன்னும் வேற நிற நிறைய வெரைட்டிஸ் எதாவது இருக்கா ரெசிப்பிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு யூடியூப்ல அதிகமாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃபார் எக்ஸாம்புள் ரீசன்ட்டாக வந்து நான் முருங்கைக்கீரை தொக்கு செய்யலான்ட்டு ரெடி பண்ணி செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு அனுபவம் சொன்னால் சாம்பார் சாதம் அப்படின்னு ஒரு சாதத்தை சர்ச் பண்ணுணேன் சர்ச் பண்ணி அது பண்ணுறப்போ சொதப்பல் ஆகி அதுக்கு பயங்கர கிண்டல் வாங்கினேன் ஸோ அந்தமாதிரி எதாவது ஒரு டிஷ்ஷை பண்ணிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி சட்னி வகைகள் வந்து நான் வழக்கமாக நல்லா டேஸ்ட்டாக செய்வேன் இன்னும் வேற எதாவது புது வகையான சட்னிஸ் எதாவது வருமா அப்படின்ட்டு சர்ச் பண்ணுவேன் அதிலையே முருங்கைக் கீரைலேயும் சட்னி ஒரு நாள் செஞ்சிருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு காய் வகையிலையும் புடலங்காய் விதையில் அடுத்தது வல்லாரைக்கீரை கிடைச்சதுனா அதில் சட்னி இந்தமாதிரி சட்னிஸ் வந்து வழக்கமாக கொழம்புக்கு வீட்டில காய்கறிகள் எதுவும் இல்லை அப்படினாலும் சடனாக எதா ஒரு பருப்பு வச்சு சட்னி செஞ்சிருவேன் அது ஒரு பெனிஃபிட் வீட்டில வந்து காய்கறி காய்கறிகள்ல மட்டுமே வந்து கொழம்பு செய்யணும் அப்படின்னு இல்லை பருப்பு வகைகளும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே நான் வேகவச்சும் ப அப்படியே பருப்பாகவும் தானியங்களாகவும் சாப்பிடவும் உடம்புக்கு ஹெல்த்தியானது அதுக்கப்புறம் சிறு தானிய உணவுகளை பற்றின யூடியூப் சர்ச் பண்ணியிருக்கேன் ராகி மாவு அடை அடை செய்யிறதில் ஸ்டாட்டிங்ல யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் இப்போ வந்து ராகி மாவில் அடைன்றது எங்கள் வீட்டில எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிறது ராகி அடைன்னு இல்லை ரவை ரவையில வச்சு அடை பண்ணுறது கோதுமை அடை பண்ணுறது கம்பு அடை பண்ணுறதுன்னு அடை அடைன்றது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பழகிட்டேன் அதே மாதிரியான இன்னமுமே யூடியூப்ல எதா ஒரு புதுசாக ஒரு வெரைட்டியை சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன்